நான் ஒய்ஃபையும் பயன்படுத்தியிருக்கேன் மொபைல் டேட்டாவும் பயன்படுத்தியிருக்கேன் இதுவந்து முதல்ல மொபைல் டேட்டா காலியாயிட்டுனால் ஒய்ஃபை யூஸ் பண்ணிடுறேன் நான் காலேஜ் படிக்கிறதனால அதிகமாக புக்ஸ்லாம் டவுன்லோடு பண்ண சொல்கிறாங்க டவுன்லோடு பண்ணுறதுனால மொபைல் டேட்டா பத்தமாட்டேன்து அதனால யார்ட்டனா ஒய்ஃபை பசங்களோடது பசங்கள் கூடப்படிக்கிற பசங்கள்ட ஒய்ஃபை ஆன் பண்ணி காலேஜி வேற டொக்கில் இருக்குறதுனால எங்களுக்கு டவரே தகவலே டவரே ஒழுங்கா கிடைக்கமாட்டிக்கிது ஃபைவ் ஜி மொபைலே டூ ஜிபி த்ரீ ஜிபி தான் கிடைக்கிது அதாவது எங்களுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி தான் டேட்டா எனக்கு பத்தலை அதனால அதுவும் ஒய்ஃபை ஒய்ஃபை தான் பயன்படுத்தின்னு இருக்கிறேன் பசங்கள்து யூஸ் பண்ணிக்கின்னு ரொம்ப பிரச்சனை ஒய்ஃபை அடிக்கடி டவரு டவரு இப்போ எதனால் ஒரு பிரச்சனையா மாறிடுது எதுவுமே கிடைக்கமாட்டினுது ஒய்ஃபையும் கிடைக்க மாட்டேன்து டேட்டாவும் கிடைக்க மாட்டேன்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நாங்கள் காலேஜ் படிக்கிறதனால எங்களுக்கு அதிகமாக புக்ஸ்லாம் டவுன்லோடு கைடு புக்ஸ்லாம் டபுன்லோடு பண்ண சொல்கிறாங்க எங்களால் ஒன்றுமே பண்ணமுடியல அதனால மொபைல் டேட்டாவும் ஒய்ஃபையும் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது டவரு அடிக்கடி டவரு மேலே டவரு இல்லாத சுத்தமாக கிடைக்கமாட்டுது காட்டுக்குள்ள இருக்கிறதுனாலா ஏர்டெல்லும் ஒழுங்கா கிடைக்க மாட்டேன்து ஜியோவும் ஒழுங்கா கிடைக்க மாட்டேன்து ரொம்ப ரேரு ரொம்ப ரேராக இருக்குது ஒய்ஃபையும் டேட்டாவும் ஃபைவ் த்ரீ ஜிகூட ஒய் த்ரீ ஜி ஃபைவ் ஜி ஃபோனு த்ரீ ஜியும் ஒழுங்கா கிடைக்கல அதுவும் ரொம்ப ரேராக இருக்குது ஒன்றுமே கிடைக்கமாட்டின்து எதுனால் ஃபோன் ஃபோன் பேசுகிறதுக்கு கூட சிக்னல் கிடைக்கில எங்களுக்கு த அதிகமாக மிஸ் இது ஆன்லைன் க்ளாஸ்ஸு ஆன்லைன் க்ளாஸ்கூட நைட்டு ஸ்டடியில் ஆன்லைன் க்ளாஸ்லகூட எங்களுக்கு டவர் ஒழுங்கா கிடைக்கிறதில்ல டவரு ரொம்ப தூரமாக இருக்குது காலேஜ் வேற மலை மலைக்கு மேலே இருக்குது ஒன்றுமே ரொம்ப ரேராக கிடைக்கிது ரொம்ப ரேர் மொபைல் டேட்டா மொபைல் டேட்டாவும் ஒன்ற ஜிபி தான் அந்த ஒன்றரை ஜிபிக்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கிது ஒரு நாளைக்கு அந்த ஒன்றரை ஜிபி டேட்டா பத்தவே மாட்டேன்து ஃபோன்க்கு காலேஜ் படிக்கிறதனால அதனால் பசங்கள்து ஒய்ஃபை பசங்கள்தும் ஒய்ஃபை அடிக்கடி காலி ஆயிடுச்சினா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் ஒன்றுமே பண்ணமுடியல மலை மலை மேலே எதனால் டவரு இருந்தால் எங்களுக்கு எனக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் எங்களால் மொபைல் டேட்டா எதுவுமே யூஸ் பண்ண முடியல எல்லாம் வேஸ்டாக போகுது டேட்டா ஆனால் கரெக்டா இரு ஒரு மாதம் ஆயிடுச்சினா நெட்டு நெட் பேலன்ஸ் முடிஞ்சிடுது எங்களால் ஒன்றுமே பண்ணமுடில்ல அதனால் எங்களுக்கு எதுனால் மலை மேலே டவரு இருக்கணும் டவரு இருந்தால் எங்களுக்கு நல்லா கிடைக்கணும் டவரு ஒய்ஃபையும் கிடைக்கணும் டேட்டாவும் கிடைக்கணும் டவர்ல இல்லை டவரே இப்போது ஃபைவ் ஜில ஃபோர் ஜி த்ரீ ரொம்ப கம்மியாக ரேர் ஆயிடுச்சு நாங்கள் என்னதான் பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அதனால் பசங்கள்து ஒய்ஃபை கூட காலியாயிடுது ஒரு ஒய்ஃபைல நாலஞ்சு பேர் இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க ஒய்ஃபை ஒன்றுமே டவுன்லோடு பண்ண முடில்ல